ஆக்சுவலாக இப்போ சோஷியல் மீடியாவில் நிறையா டான்ஸஸ் வீடியோஸ் நம்ப பார்க்கறோம் நிறைய நம்பளுக்கு அதில் டான்ஸ் சொல்லி தராங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம பரதநாட்டியமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைனில் நம்பளுக்கு பரதநாட்டியம் வந்து சொல்லி தருவாங்க ஆனால் அதையும் தாண்டி இப்போ நம்ம ஒரு டான்ஸ் நம்ம கற்றுக்கறோம் அப்படின்னா அத ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கறதுக்கும் நம்ம நேரில் ஒருத்தவங்க சொல்லி தரதை வெச்சு நம்ம கற்றுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ருக்கு இப்போ யாருமே நேரில் போகிறதே கிடையாது எல்லாமே ஆன்லைனில் கற்றுக்கறாங்க இதனால என்ன எஃபெக்ட் அப்படின்னா அதில் கரெக்டான மெத்தடு என்ன அப்படிங்கிறது நம்மளால் மோஸ்ட்டாக புரிஞ்சுக்கவே முடியல இப்போது எஜிகேஷனே எடுத்துட்டோம்னா நம்ம ஆன்லைனில் கற்றுக்கறதுக்கும் ஒருத்தர்கிட்ட உக்காந்து கற்றுக்கறதுக்கும் எப்படி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலால அந்த மாதிரி டான்ஸ்லையும் ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிட்டா அது வந்து கரெக்டாக இருக்காது அதுவே நம்ம நேரில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதோடய வளைவு நெளிவு எப்படி இது கரெக்டான ஸ்டெப்பா இது சரியா அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசாக கற்றுக்கலாம்